நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சுடிதார் ஆர்டர் பண்ணியிருந்தேன் எங்கள் பெண்ணுக்கு அந்த ட்ரெஸ் வந்து நல்லாயிருக்கு கலரும் நல்லாருக்குது எல்லாமே நல்லாருக்குது அதே வந்து பக்கத்து வீட்டில் வந்து கேட்டாங்க எங்கே எடுத்தீங்க அப்படின் சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிணேன் அப்டின்னு சொல்லி சொன்னேன் அது நல்லாயிருக்கு ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன அவங்களும் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க அப்டின்னு சொல்லி சொன்னாங்க கலரு எல்லாம் நல்லாயிருக்குது துணி நல்லா நை நைஸ்ஸாக நல்லாயிருக்குது அதனால் வந்து எங்கள் பொண்ணுக்கு காலேஜு போகிறத்துக்கு எல்லா எல்லாத்துக்கும் துணி அங்கையே ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன் அது வந் ஆயர ரூபா இருக்கும்ன்னு நான் நெனச்சேன் பரவாயில்லை நானூறுரூபாய்க்கே ஆர்டர் பண்ணுறது துணி வந்துச்சு அதை பார்க்குறதுக்கு ரொம்பவும் நல்லாயிருந்துச்சு இன்னும் நிறையா ட்ரெஸ்ஸு ஆர்டர் பண்ணுறேன் ஆர்டர் பண்ணலாம்ன்னு இருக்கேங்க ஆர்ட்ரு பண்ணிவிட்டு இன்னும் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்குது ஆர்டர் பண்ணுறேன் அதேமாதிரி கலரும் நல்லாயிருக்கு துணியும் நல்லாயிருக்குது இன்னும் நிறையா ஆர்டர் பண்றோமா ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேங்க பக்கத்து வீட்லையும் கேட்டாங்க ட்ரெஸ்ஸு ஆர்டர் பண்ணுறதுக்கு கேட்குறது கேட்கலான்னு இருக்கேன் ஆர்டர் பண்ணணுன்னு சொல்லி சொன்னாங்க நல்லாயிருக்குது இது ஸேரீக்கு ஸேரீகளெலாம் ஆர்டர் பண்ணலாமா ஸேரீயும் ஆ ஆர்டர் பண்ணுங்கள் நல்ல வந் வந்துருந்துச்சு நல்லாயிருக்கு நல்லா நைஸ்ஸாகவும் இருக்குது நல்லா இருக்குது இன்னும் இன்னும் ஸேரீ நான் ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன் சுடிதாரும் ஸேரீயுமே ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன் நிறையாவே அதனால் வந்து கொஞ்சம் ரேட்டு கொறச்சுக் கொடுங்க கொறைச்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதிக விலைக்கி வேண்டாம் கொஞ்சம் கொறச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன்